அழகான வண்ணங்களில் இருக்கும் பறவைகளை பார்த்துருக்கேன் ரொம்ப சிறப்பு ரொம்ப அருமைன்னுதான் சொல்லணும் அவ்வளோ விதமான வண்ணங்கள் அது மேல இருக்கிறது உதாரணத்துக்கு மயில் மயில் வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு பறவை எனக்கு அதோட வண்ணங்கள் வந்து பச்சை நீலம் லைட் மஞ்சள் கலந்த ஒரு கலவையில் ரொம்ப அழகாவே இருக்கும் அந்த கலர தான் நாங்கள் கோலம் போடும்போது நாங்கள் அந்த கலர்ல தான் போட்டுருக்கோம் இந்த மயில் கலரை ஞாபகத்தில் வச்சிகிட்டு கோலம் போட்றப்பெல்லாம் நிறையா வண்ணங்களை கொடுத்து அந்த கோலத்தை அழகாக்குவோம் அதனால் ரொம்ப அழகா இருக்கும் அதோடைய உடல் அமைப்பு வந்து பிரம்மிக்கதக்கதுதான் அந்த சிறிய கால்கள் நகங்கள் அந்த றெக்கைகள வைத்து வானத்தில் அது பறக்குதுன்னா ரொம்ப வியக்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதோடைய உடல் அம்சம் அதில் உள்ள எலும்புகள் ரொம்ப ரொம்ப வியப்பத்தக்கது இந்த வகையான நன்மைகள் ஏற்படும் அது உடல் அமைப்புங்கும்போது அந்த பறவைகளோட உள்ளிருக்கிற அந்த தசை தசைகள் மூலியமாக உள்ள சில விஷயங்களுக்கு நிறையா மருத்துவ ரீதியாக நிறையா நன்மைகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அந்த தசை இதை வச்சு முனிவர்களுடைய நிலைப்பாட்டில் சில விஷயங்களை செய்யும்போது ஆராய்ச்சி பண்ணும்போது அது சொல்லிருக்காங்க அந்த மாதிரி நன்மைகள் இருக்குன்னு இப்போ சில பறவைகளில் இப்போ சில விலங்குகள்ல அணில் பார்த்தோன்னா அதை வந்து அவங்களோ அந்த அணிலோட உடம்பில் நம்ம அதோடைய மேல்தோலில் நம்ம கையை வச்சு தடவி கொடுக்குறதன் மூலியமாக நம்மளோட உடல் ஆரோக்கியம் சீராகுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இது மாதிரி நிறையா பறவைகைளுக்கு நன்மைகள் இருக்கு இப்போ பறவைகளோட சத்தம் வந்து எப்பையும் ஒரேமாதிரியான சத்தம் இருக்கும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுல தான் இருக்குங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அந்த சத்தமே ரொம்ப வித்தியாசமாக தொடர்ந்து ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கும்போதுதான் அது ஒரு ஆபத்தில் இருக்குங்கிறதை நம்ம கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிகளா இருக்கும் இப்பையும் நாரு இப்பையும் அதோடைய சத்தம் வந்து ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கூவுற மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பத்து முறைக்கு மேல் கூவினால் அது எதோ ஆபத்தில் இருக்குறதுங்கறதை நம்ம அந்த சத்தத்தை வச்சு கண் கண்டுபிடிச்சிக்கலாம்